ஹலோ ஆ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் இது என்கேஜ் ஆ இருக்குதுப்பா இல்லை இப்போதைக்கு ஆ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்த்து சொல்லவா ம் ம் ஆ டூ ரூம்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஆ ஓகே எப் எப்படி ஏசி வேணுமா நான்ஏசி வேணுமா ஏசி வந்து வந்து ஃபைவ் கே வருதுப்பா இது நான்ஏசி வந்து த்ரீ கே ஆ ஓகே தானே தேங்க் யூ ஃபுட்டு வந்து அதுதான் மார்னிங் ஆஃப்டர் நூன் டின்னர் மூணு நேரத்துக்குமே இருக்கும் என்ன என்ன வேணுமோ உங்களுக்கு இது அதாவது ரூமுக்கு தனி சார்ஜி தான் ஃபுட்டுக்கும் தனி சார்ஜி தான் ஆ அது பெட்டு வந்து சிங்கிள் பெட்டு இருக்குது டபுள் பெட்டு எது எது வேணும் உங்களுக்கு ஆ ஓகே ஆ வேறு எதுவும் வேறு எதுவும் இருக்கா ஆ பக்கத்தில் ஆ போகணுன்னா வந்து அதுக்கு கேப் புக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அனுப்பிச்சுட்ருவோம் பக்கத்தில் ஏதாவது அதுக்கும் சேர்த்து சார்ஜு தான் ஆ அதுவும் அவைலபிள் இருக்குதுங்க அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ வந்து இது பண்ணிக்கலாம்

ஆ க்ளீனிங் வந்து அதாவது டைத்துக்கு மார்னிங் ஆஃப்டர் நூன் மூணு நேரத்துக்குமே வந்து கீப்பர்ஸ் வந்து வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து என்ன வேறு வேறு எதுவும் ஆ வாட்ஸ்அப் ஆ வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க அட்வான்ஸ் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருங்க அப்புறம் வந்து ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணிவிடுங்க அட்வான்ஸ் வந்து அது டூ கே கொடுத்துருங்க இப்போதைக்கு வந்து டூ கே அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கும் ஆ ஓகே எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளாக இருக்கோ அது மாதிரியே இருந்துக்கோங்க இப்போதைக்கு டூ ரூம்ஸ் இருக்குது வேணுன்னால் வந்து கம்ஃபர்ட்டபிளாக இருக்குது எப்போதுமே வேறு என்ன வேணும் ஃபுட்டு ஓகே ஃபுட்டு ஓகே க்ளீன் பண்ணி கொடுத்துடுவாங்க அப்புறம் கேப் புக் பண்ணலாம் அதெல்லாம் அவ்வளவுன்னால் அவைலபிளாக தான் இருக்குது வேறு எதுவும் யூ ஆர் வெல்கம்